உங்கள் கலாச்சாரத்தில் முக்கிய தொழில் என்ன எங்கள் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இதனால் முக்கிய தொழில் என்னவென்றால் விவசாயம் இந்த விவசாயத்தை நாங்கள் அழித்தாலும் அழிய விடமாட்டோம் மற்றும் இந்த தொழிலில் இருந்து மக்கள் வெளியேறினீர்களா என்றால் கேட்டால் பாதி வெளியேறினார்கள் பாதி நாங்கள் பிழைத்து வருவோம் என்று முன்னேறினார்கள் விவசாயத்தை எக் எக்காரணத்தை கொண்டும் அழிக்க விடக்கூடாது ஏனென்றால் நமது வயிற்றின் பசியை நீக்குவதே இந்த விவசாயம் தான் ஆனால் இப்போது இருக்கும் நிலையில் விவசாயிகளை அழிக்க முயல்கின்றனர் இதனை தடுப்போம் விவசாயத்தை காப்போம்